தலைமுறை தலைமுறையாக சமைக்கும் உணவு அப்டின்னு சொல்லிவிட்டு வீட்டில் எதுவும் கெடையாது ஆனால் கோவிலில் சமைப்போம் கோவிலில் என்ன சமைப்போன் சொல்ட்டு பார்த்தீங்கன்னா படப்பு படப்புன்னு போட்டாங்கன்னா பொம்பளைங்க யாரும் சமைக்கிறது கிடையாது ஆனால் ஆம்பளைங்க தான் சமைப்பாங்க அதுவும் வாயை கட்டிகிட்டு சமைக்கிற மாதிரி அப்டேட்லாம் இருக்கும் அவங்க சமைக்கிற சமையல் வந்து இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாமிக்குனு வைக்கிறதுனால டேஸ்ட்டாக இருக்கா இல்லை எதனால் டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியாது அவ்வளோ அருமையா இருக்கும் களி கிண்டுறது கீரை பொறிக்கிறது கெடா வெட்டுறது கோழி கண் அறுக்கறதுன்ற எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும்